நான் மாலதி பேசுகிறேன் நீங்கள் டெய்லர் தானே நான் ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைக்கணும் நார்மல்ன்னா எப்படி எவ்வளோ ரேட் கேட்பிங்க லைனிங் துணின்னா நீங்களே எடுத்துப்பிங்களா இல்லை நாங்கள் எடுத்து கொடுக்கணுமா ஓகேங்க ஆரி ஒர்க்கு ஆரி ஒர்க்குன்னா எ எவ்வளோ ரேட் வரும் நாங்கள் கொஞ்சம் ரிச்சாக தான் அது எதிர் பார்க்குறோம் டூ டேஸ்க்குள்ளே நீங்கள் ரெடி பண்ணி தர முடியுமா ஒரு டூ டேஸ்க்கு உள்ளே பாருங்கள் பாக் பாருங்களேன் ப்ளவுஸ் தைக்கணும் சுடி சுடி எல்லாம் தைப்பிங்களா நார்மல் சுடிக்கு எவ்வளோ வாங்குவிங்க ஓகே ஓகே கொஞ்சம் ரிச்சாக தச்சு தரிங்களா ஓகேங்க நாங்கள் ஃபோன் பேவே பண்ணிடுறோம் ஆ இந்த நம்பர் தான் முடிச்சுவிட்டு கால் பண்ணுங்கள் இந்த நம்பர்க்கே நான் நம்பரை வாட்ஸ்சப்பில் அனுப்பி வைக்கிறேன்